ஆ சார் கார் டீலருங்களா ஆ சார் டாடா பன்ச் கார் இருக்குதுங்களா அவைலபிள் ஆ ஆ சார் ஒரு சவன் லேக்ஸ் சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் டு சவன் லேக்ஸ்

சரிங்க சரிங்க

ஓகேங்க சார்

மீதி வந்து ஃபைனான்ஸில் நீங்கள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவிங்களா

சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் சரிங்க ஓகே சார் ஓகே சார் இதில் ஜிபிஎஸ்ஸு இந்த கேமரா அதெல்லாம் இருக்குதுங்களா சரிங்க சரிங்க சார்

சரிங்க

இந்த எக்ஸ்ட்டா ஃபிட்டிங் பம்பர் அந்தமாதிரி இதுக்கெல்லாம் தனியாக சார்ஜ் போடுவீங்களா

சரிங்க சரிங்க சார் உங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை பார்த்து பேசணும் நாளைக்கு வந்தால் அவர் அவைலபிளா இருப்பாருங்களா நாளைக்கு ஒரு டென் ஓ கிளாக்

ஓகே சார் தேங்க்யூ